நான் இது வரைக்கும் போனதுலேயே மிக அழகிய இயற்கை காட்சி சொல்லணும்னா குமாரசாமி ஏறி அந்த இடத்துல போயிருக்கேன் ஸோ அப்போ வந்து அது ஒரு ஈவினிங் சூரிய அஸ்தமனமாகிற நேரம் அந்த நேரத்தில் அங்கே நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வந்து குழந்தைகள் இருப்பாங்க அதுக்கப்புறம் வயதானவர்கள் அண்ட் தென் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த தண்ணி மேல சூரியனோட ஒளி எதிர் ஒளி விழுகிறதயும் அங்கே வந்து பறவைகள் அடிக்கடி வந்து போகும் அதுவும் அந்த சாய்ந்திர நேரம் பார்க்கும் போது ஏகப்பட்ட பறவைகள் இருக்கும் வொவ்வால்லாம் வந்துட்டு ஆயிரக்கணக்கான வொவ்வால்கள் அந்த குளத்தை வந்து தா அந்த ஏரியை வந்து தாண்டி போகும் அப்படி போகும் போது அது பார்க்குறக்கு மிக அழகாக இருக்கும் அதே மாரி அங்கே வந்துட்டு நம்மளால் ஈஸியாக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் மைண்டை எவ்ளோக்கு எவ்ளோ ரிலாக்ஸ் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணலாம் ஸோ அது ஒரு மிக அழகிய காட்சி தான் ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது அந்த சூரிய அஸ்தமனம் வந்து கரெக்டாக அந்த நம்ம கடலில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் அது அந்த தண்ணியில் வந்துட்டு சூரியன் போகிற மாதிரியும் ஸோ அந்த ஃபீல் அங்கேயும் கிடைக்கும் பார்க்குலாம் அண்ட் தென் அங்கேருக்க குளிர் அந்த சூரிய அஸ்தமனம் ஆகும் போது குளிர் அதிகமாகும் குளிர் அதிகமாகும் போது அங்கேருக்க சுற்றி இருக்க மரம் செடி அதெல்லாம் பார்க்குறக்கும் அழகாயிருக்கும் அதே மாரி நம்ம கூட ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குறமாதிரியிருக்கும் அதே மாரி சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கும் போது சூரிய அஸ்தமனமாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இருட்டுனத்துக்கு அப்புறம் அங்கேருந்து இருக்க எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணிடுவாங்க லைட்ஸ் ஆன் பண்ணும் போது அங்கேருக்க நடைபாதை எல்லாம் பார்க்குறக்கு அழகாயிருக்கும் அந்த இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் வேணுணா இருக்கலான்னு தோணும் ஸோ அங்கேருக்கவுங்க அந்த நடைபாதையில் நடத்துகிட்டே இருப்பாங்க எக்சஸைஸ் பண்றவங்க எக்சஸைஸ் பண்ணுவாங்க படிக்கிறவங்க படிப்பாங்க இல்லை அவங்கவிங்களோட பர்ஸ்னல் வேலைகளை கூட அந்த இடத்துலருந்து பண்ணுவாங்க ஆனால் அந்த இடத்துக்கு வரும் போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ருக்கும் அதே மாரி அவங்க அங்கேருந்து போகும் போது அதே அந்த நல்ல ஒரு மணத்தோட போவாங்க ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததுலே மிக அழகிய தருணம் அப்படினா குமாரசாமி லேக் ஸோ அந்த இடத்துல அதுவும் சூரியனு அஸ்தமனம் ஆகும் போது இருக்க தருணம் மிக அழகியதாக இருக்கும்